ஹலோ மேம் நான் க்ரித்திகாதேவி பேசுகிறேன் மேம் மேம் நான் பிஏ செகண்ட் இயர் இங்க்லிஷ் டிப்பார்ட்மென்ட் மேம் மேம் என்னுடைய ஐடி கார்டை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அன்னிக்கு க்ரௌண்ட்டில் ஆமாம் அன்னிக் அன்னிக்கு நாங்கள் த்ரோபால் விளையாண்ட்ருந்தோம் மேம் அது ரொம்ப இதுவாக டிஸ்டர்பாகுதுன்னு சொல்லிவிட்டு பெ பிஞ்சிறப்போதுன்னு அவுத்து பக்கத்தில் வச்சுட்டோம் மேம் அப்புறம் மறந்து க்ளாஸ்க்கு போய்விட்டேன் மேம் காணாமல் போய்டுச்சி சொல்லிவிட்டங்க மேம் அவங்க உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க வேறு ஐடி கார்ட் எப்படி ரெடி பண்ணலாம் சொல்லிவிட்டு கேட்டேன் மேம் கிடைக்கல மேம் ஒன் வீக்காக கேட்டேன் தேடிப்பார்த்தேன் கிடைக்கல மேம்

ப்ளெட் குரூப்பா ஆ தெரியும் மேம்

ஆ ஓகேங்க மேம் ஆ ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் தேங்க் யூ மேம் ஆ